ஸ்டாம்ப் காயின் கூழாங்கற்களை சேகரிப்பதன் மூலமாக நான் கற்றுக்கொள்வது என்னன்னா சேமிக்கும் பழக்கமும் அப்புறம் தொன்மையான பொருட்களை பற்றி அறிந்துக்கொள்ளும் ஆர்வமும் அதிகமாகியிருக்கு ஸ்டாம்ப் காயின் கூழாங்கற்கள் இதெல்லாம் அவ்வளவு எளிதாக நம்மளால சேமிக்க முடியாது ஸ்டாம்ப் வந்து அறுபது எழுவதுகளில் அதிகமாக பயன்படுத்தி இருந்தாங்க அது கடிதம் அனுப்புறத்துக்கு பட்டா எழுதும் போதும் ஸ்டாம்ப் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி காயின்ஸும் என்னுடைய சின்ன வயசில் பத்து பைசா இருபது பைசா ஐம்பது பைசா பாத்திருக்கேன் ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கவே முடியல என்னுடைய சின்ன வயசில் நான் நிறைய பத்து பைசா இருபது பைசா ஐம்பது பைசா பழைய அஞ்சு ரூபாய் நோட்டு எல்லாம் சேகரித்து வைச்சேன் அதுலேருந்து எனக்கு சேமிக்கிற பழக்கமும் கொஞ்சம் இருக்குது கூழாங்கற்கள் வந்து பாறை வகையை சேர்ந்தது இயற்கையாக உருவாகக்கூடியதுனு சொல்வாங்க இது வந்து நிறைய நிற நிறங்கள்ல இருக்கும் இதை அழகான கூழாங்கற்களும் இருக்கும் இதலாம் மீன் தொட்டியில் போட்டால் அழகாக இருக்கும் இதெல்லாம் சேகரிப்பதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா நம்ம எதிர்கால மாணவர்கள் சந்ததியினர் வந்து தொன்மையான பொருட்களை பற்றியும் அறிந்து அறிந்துக்கொள்ளலாம் அழிந்து போகாமல் பாதுகாக்கவும் உதவி உதவியாக இருக்கும் அப்புறம் ஸ்டாம்ப்பில் தலைவர்களோட படங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கிறதையும் பாத்திருக்கேன் அப்பறம் பத்து அந்த மாதிரி எண்கள் எண்கள்லேயும் பொறிக்கப்பட்டு இருக்கிறதையும் பாத்திருக்கேன் நிறைய நிறங்கள்ல இருக்கும் இதில் வந்து இந்தியன் ஸ்டாம்ப்பு ஃபாரின் ஸ்டாம்ப்ஸ் நிறைய வகை இருக்கு இதனால நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம்